நான் வந்து கிருஷ்ணகிரி வஹாப் நகரில் தான் இருக்கேன் நான் ஹவுஸ் ஒய்ஃப்பாக தான் இருக்கேன் என்னை வெளியிலலாம் ஒர்க் எல்லாம் பண்ணுறதே இல்லை நான் இங்கே வீட்டில் இருந்து நான் எனக்கு மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க டைலரிங் மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க அதில் வந்து நான் வீட்டிலேயே இருந்து நான் வந்து கஸ்டமர் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க எனக்கு வீட்டிலேயே நான் எங்கேயும் வெளியில் போய் அவங்க கிட்ட துணியும் வாங்கிட்டு வரது இல்லை அவங்களே வீடு தேடி நல்லா தைக்கிறீங்க நல்லா எல்லா டிசைன் இதல்லாம் பண்றிங்கன்னு சொல்லிவிட்டு ப்ளவுஸ் ஒர்க் எல்லாம் நான் பண்றேன் அதெல்லாம் எடுத்துட்டு வந்து வீட்டில் கொடுத்துட்டு வீட்டில் இருந்தே வாங்கிகிட்டு போய்விடுவாங்க நான் யாருக்கும் கொடுக்குறதும் இல்லை எடுத்துவிட்டு போயிட்டு வாங்கிட்டும் வரது இல்லை நல்லா தைக்கிறேன் அதுக்கு அப்புறம் ஒரு டிரஸ்சுக்கு வந்து நாணுற்றி ஐம்பது ரூபா வாங்குவேன் நான் லைனிங் போட்டு தைக்கணுன்னா நாணுற்றி ஐம்பது ரூபா இல்லை அவங்க வாங்கிகிட்டு வந்து தரணுன்னால் முன்னூறுரூபாயில நான் தைச்சி கொடுப்பேன் ப்ளவ்ஸிங் பண்றேன் ப்ளவுஸிங் டிசைனர் பண்றேன் எல்லாமே டிரஸ்சுக்கு எல்லாம் ஒர்க் எல்லாம் போட்டு தரது எல்லாம் எம்ப்ராய்டிங்கு எல்லாம் எல்லாம் பேண்ட்டு எல்லாம் டிசைனர் பேண்ட்டு எல்லாம் தைக்கிறேன் நான் பிளாசோ பிளாசோ பேண்ட்டு பட்டியாலா எல்லாமே பண்றதுனால் கஸ்டமர் வந்து ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு பாராட்டிவிட்டு போகிறாங்க